எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் வந்து பொதுவாக ஃபேம்லி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து சினிமாக்கு போகிறது புது புது படங்கள் பார்க்குறது தனியாக போறாதாருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து படம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கும் நெக்ஸ்டு ஃபேம்லியோடு போனாலும் சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்புறம் வந்து நான் டிவி பார்ப்பேன் மெய்னாக ஃபோன் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்ச பர்சன்கிட்ட பேசுறது வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் மெய்னாக பசங்கள்கிட்ட பேசுவது ரொம்ப பிடிக்கும் அதே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்புறம் வந்து ஒரு டூர் போனால் வந்து மகிழ்ச்சி அளிக்கிற விஷயமாக இருக்கும் எனக்கு நெக்ஸ்டு வந்து ஒரு ப்ளேயிங் கேம்ஸ் கிரிக்கெட்டு இது மாதிரி விளாண்டா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு போகிற விஷயம் வந்து மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் எனக்கு அதுக்கப்புறம் ஹோட்டல் போயிட்டு நல்லா சாப்பிட்ணும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சாப்பிட்றது வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் பிடிச்ச ஒரு விஷயத்த சாப்பிட்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் எனக்கு ஏன்னால் வந்து ஃபேம்லியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் வீட்டில் இருக்கணும் வெளியில் அவ்வளோவா போகிறத விட எனக்கு வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற விஷயமாக தெரியுது